நம்ம நாட்டில் அநேக மொழிகள் இருக்குது அந்த மொழிகளில் வந்து நம்ம இது தான் பேசணும் சொன்னால் மொத்த மொழி வந்து தமிழ்நாட்டில் பதினெட்டு மொழிகள் அந்த பதினெட்டு மொழிகள் வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மொழிகள் இருக்குது கர்நாடகா போனோம்னா கர்நாடகாவில் பேசலாம் அதேமாதிரி தான் இங்கே நம்ம மலையாள தேசத்தில் மலையாளம் பேசலாம் தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு பேசலாம் தமிழ்நாட்டில் தமிழ் பேசலாம் அந்த மாதிரி பதினெட்டு மொழிகள் இருக்குது அங்கங்கே அந்தந்த மொழி பேசலாம் இதெல்லாம் பேசலாம்னா நம்ம முக்கியமாக அதிகமான நம்ம மொழி முக்கியமாக என்ன பண்ணுவோம்னா எங்கே போனாலும் தமிழ்மொழி நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஹிந்தி இருக்குது தெலுங்கு இருக்குது அது அதிகப்பட்ச மொழி வந்து தமிழ் தான் நம்ம நாட்டில் அதிகமாக இந்த மொழி பெருகியிருக்குது அதுக்கு எது பச்ச எல்லாம் சொல்லலாம் அது நம்ம